சிற்பங்கள் என சொல்லுவது மற்ற பொருளை நான் பார்த்து ரசிச்சு ரசிக்கிற மாதிரி சிற்பமும் வந்து நம்ம பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு அமைப்பு அதை வந்து அந்த நமக்கு அந்த அந்த ரசனை இருந்தால்தான் அதை ரசிக்க முடியும் இந்த சும்மாதான் மனிதனுடைய சிற்பத்தை போட்டிருக்காங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி போகக்கூடாது அவன் எப்படி நுணுக்கமாக அந்த கண் காது எல்லாம் வச்சுருக்கிறான் அந்த உயரம் எவ்வளோ இருக்குது அது எப்படினு சொல்லிவிட்டு அதை பார்க்கணும் அப்புறம் சிற்பங்கள் வந்து எந்த காலத்தில் அது எழுதப்பட்டது செதுக்கப்பட்டது அப்போ அந்த சிற்பி என்ன சொல்கிறான் அந்த காலத்தில் மக்கள் இப்படிதான் நகை டிரஸ் பண்ணியிருந்தாங்க இப்படிதான் அப்போது அவர்களுடைய பழக்க வழக்கங்களென்று கலாச்சாரங்களென்று சிற்பத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னே அல்லது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த மக்கள் எப்படிருந்தாங்க என்ன டிரஸ் போட்டிருந்தாங்க அங்கே நகை என்ன போட்டிருந்தாங்க அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நாம் படிச்சு பார்த்து தெரிகிறத விட அதை நேராக அந்த மக்களை பார்த்தா என்ன தெரியுமோ அதை வந்து சிற்பத்தை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ படிக்கும் போதே அவங்க இந்த நகை போட்டிருப்பாங்க மணி போட்டிருப்பாங்க காலில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு படித்தே படிப்போம் ஆனால் சிற்பத்தில் பார்க்கும் போது அது எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது அதை பார்த்து ரசிக்க தெரியும் நமக்கு ஆக சிற்பங்கள் என்பது காலத்தால் அழியாத ஒன்று காலத்திலே அந்த பழைய காலங்களின் நினைவுகளை கொண்டு வரக்கூடியது மற்றதெல்லாம் நம்ம எப்படி இயற்கை உணவுப்பொருள் இயற்கைப்பொருட்களெலாம் இயற்கை எல்லாம் எப்படி பார்த்து ரசிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த சிற்பத்தையும் பார்த்து நம்ம ரசிக்கணும் சில சிற்பங்கள் வந்து கலை நோக்கத்தோடு கொஞ்சம் கூடுதலாக போட்டுருப்பாங்க காட்டிருப்பாங்க அதை ரசிக்கணுங்கிறதுனால்தான் வேறு ஒன்றும் இல்லை இயல்பாக என்ன இருக்குமோ அதை விட அந்த சிற்பத்தில் கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைச்சிருக்கலாம் அதுக்கு வந்து அந்த அழகு கலை சிற்பக்கலை ரசிக்கின்றவருடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கற்பனை வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லலாம் உள்ளதை உள்ளபடியே சொன்னாக்கா அதை வந்து யாரும் படிக்க மாட்டாங்க அதை வந்து கூடுதலாக காட்டி காட்டினாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க அந்த மாதிரி சிற்பங்களிலயும் சில பொருட்கள் எல்லாம் இருக்குது நாம் வந்து சிற்பம் வந்து என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே அதையும் நம்ம ரசிக்கணும் சரி இப்படி இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறான் இந்த மாதிரி கல்லில் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு சிற்பியிடம் இருந்து பார்வையாளர்கள் என்ன எதிர்ப்பார்க்கள் என்று சொன்னால் அந்த சிற்பி வந்து அவனுடைய நுணுக்கத்திற்கு இதை எப்படி மக்களுக்கு அதை என்ன சொல்ல விரும்புறான் சமுதாயத்துக்கே தன்னுடைய தொழில் மூலமாக என்ன சொல்ல விரும்புறான் இந்த சிற்பத்தை போட்டு காட்டி இந்த மாதிரி காட்டி இதை சரி இது இந்த மாதிரி கொடுக்கணும் அவன் கருத்தை அதில் குத்துகிறான் ஒரு கவிதை ஒரு எழுத்தாளன் எப்படி ஒரு தன்னுடைய கருத்தை ஒரு புத்தகத்தில் போட்டு எழுதி விட்டு பின்னால் இருக்கிறவங்க இதை படிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்னு சொல்கிறானே அதே மாதிரி அந்த சிற்பனை சிற்பியாக என்ன நினைக்கிறான் ஒரு பெண்ணினுடைய உருவத்தை வரையுனன்னா அவன் வந்து எந்தெந்த உறுப்புக்கள் எப்பெப்படி இருக்கணுங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அது அதுதான் அந்த மாதிரி நெஞ்சின்னால் இந்த மாதிரிருக்கணும் கழுத்துன்னால் சங்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னுலாம் செஞ்சு வச்சுருப்பா நாம் அதில் பார்க்கணும் சாதாரணமாக இருக்கிறது இல்லாமல் சங்கு மாதிரி இருக்கணும் கழுத்து